நான் வந்து இப்போது பொங்கல் அன்றைக்கி வந்து டிரெஸ் எடுத்து அப்புறமேட்டா அப்பா அம்மா கூட அவங்களுக்கு டிரெஸ் எடுத்து பொங்கல் பண்டிகையை நாங்களெலாம் ஒன்றா கொண்டாடுவோம் அப்புறமேட்டா பொங்கல் வைச்சு குலதெய்வம் கோயிலில் கும்பிடுவோம் அப்புறமேட்டா அங்கே வர உறவுக்காரங்கள் கூட சந்தோஷமாக இருப்போம் மற்றும் ஏ அப்புறோம் ஏழைப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கு வந்த வர பண்டிகை டைமில் ஏதாது செய்வோம் அடுத்தது வர பண்டிகைக்கு புத்தாடை எடுப்போம் இப்போது கூட தீபாவளி வந்தது தீபாவளி அப்போ வந்து புது டிரெஸ் எடுத்தோம் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினோம் அதுக்கு செய்யப்பட்ட ஸ்வீ இனிப்புகளை வந்து வந்த முதியோர்களுக்கும் அப்புறமா வயசானவங்களுக்கும் கொடுத்தோம் அப்புறமேட்டா ஏழைப்பட்டவுங்களுக்கு ஏதா ஒரு ஹெல்ப்பு ஏதா செஞ்சோம் அப்புறமேட்டா இது நியூ இயருக்கு வந்து அனைத்து எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கேக்கு வெட்டி கொண்டாடினோம் ஃப்ரெண்ட்ஸுங்கல்லாம் அப்புறம் இது கார்த்திகை தீபம் வந்த அன்றைக்கி நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து கார்த்திகை தீபத்தை வழிபட்டோம்